நான் கேட்க விரும்புகிற எனக்கு பிடிச்ச பாட்டு அப்படின்னா பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு என்ன எப்புடினா என்னோட நிறைய சும்மா இருக்க டைமில் நான் பாட்டு கேட்டு தான் வந்து என்னோடய டைம்லாம் போக்குவேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த பாட்டு கேட்டாலே ஒரு ரெப்ரெஷ்மெண்டாக ஒரு மாதிரி எனர்ஜிடிக்காகவே இருக்கும் அதனால என் பாட்டு கேட்குறது வந்து ரொம்பவே ரொம்ப பிடிக்குனு சொல்லுவேன் அதுமாதிரி நான் யார் யார் பாட்டுலாம் கேட்பேன்னு பார்த்தீங்கன்னா இந்த யுவன் பாட்டு விஜய் ஆண்டனி பாட்டு பிரதீப் குமார் சாங் இளையராஜா சாங் இவங்குளதுலா வந்து கேட்கும் போது ஒரு மாதிரி ரொம்ப நல்லாவே இருக்கும் இதே யுவன் பாட்டுலா கேட்டீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு தனியாக இருக்கமாதிரி போது ஃபீல் ஆகும் போதுல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்கும் போதே வந்து நம்மளுக்கு வந்து ம் சரி அப்படி நம்ம ஒரு பெயினெல்லாம் ஒரு ஹீல் பண்ணுறா மாதிரி ஒரு ஒரு நல்லாவே இருக்கும் அந்த சாங்லாம் அது இந்த ஒரு நாளில் சாங் அதுலாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் நான் வந்து மோஸ்ட்டாக இந்த ஈவினிங் டைமில் இந்த மொட்டை மாடியில் போயிட்டு எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த கழனி அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஈவ்னிங் டைமில் போயி டீ போட்டு எடுத்துட்டு போயிட்டு மேலே நான் உக்காந்துட்டு பாட்டு கேட்கும் போது ஒருமாதிரி நல்லா இருக்கும் ஒரு காற்றடிக்கும் அந்த டைம் அந்த பாட்டு கேட்கறது காபி குடிச்சிட்டு அந்த பறவைங்க பறக்கும் போது பார்க்குறது அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் மோஸ்ட்டாக நான் ஈவினிங் டைம் எல்லாமே வந்து நான் அந்த மாதிரி தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன் அந்த பாட்டு அதுவும் இல்லாமல் தமிழ் சாங் மட்டுந்தான் அப்படி இல்லாமல் ஒரு சில அதர் லாங்குவேஜ் சாங் கேட்பேன் இவங்க வந்து இந்த இது பிளாக் பிங்க் சொல்லிட்டு ஒன்று இருக்குது என்னனு சின்ன பசங்க மட்டும் இந்த காலத்து சின்ன பசங்க தான் வந்து கேபாப் சாங்லாம் கேட்பாங்க அப்படினு ஆனால் வந்து நானும் வந்து இந்த ஹவுஸ்வைஃப்பாக இருக்கேன் அந்த அளவுக்கு படிக்கலை டென்த் வரைக்கும் தான் படித்தேன் எனக்கும் வந்து அந்த சாங்ஸ்லாம் பிடிக்கும் அதனால் இப்போ என்ன சின்ன பசங்க மாதிரி நீயும் அந்த கேபாப்லாம் கேட்குற அப்படின்னு ஆனால் எனக்கு அந்த பிளாக் பிங்க் பிடிஎஸ்து இன்னொன்று இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லர் ஷிப்ட் அவங்கள்து இந்தமாதிரி சாங்னால் கேப்பேன் இந்தமாதிரி சாங் கேட்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும்